நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ முடித்ததே எனக்கு பெரிய சாதனை மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது ஏன்னால் என்னோடய ஸ்டடீஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து பிளஸ் டூ முடித்ததே ரொம்ப பெரிய விஷயமாக நான் நினைத்தேன் அதை முடித்துட்டு அப்புறம் போயிட்டு சரி காலேஜ் முடிக்க முடியுமான்னு ஒரு சந்தேகத்தோடு தான் நான் காலேஜ் போய் ஜாயின் பண்ணேன் அதையும் ஓரளவுக்கு நான் வந்து டிப்ளமோ இன்ஜினீரிங் தான் முடித்தேன் ட்ரிபிள் இ அதில் வந்து வயரிங்லாம் வந்து நிறைய வரதுனால நிறைய கன்ப்யூஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய புரியலை எங்கள் மேம் கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஆனாலும் வந்து எனக்கு வந்து எனக்கென்னாச்சுன்னால் புரிய மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துடும் அப்புறம் நான் கொஞ்சமாக என்னோடய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக லைப்ரரிலாம் போயிட்டு அங்கேலாம் ஹிண்ட்ஸ் எடுத்து அப்புறம் கொஞ்ச கொஞ்சமாக நான் படித்து என்னோடய டிப்ளமோ டிகிரியை வந்து நான் முடித்தேன் ஸோ அதுவே வந்து எனக்கு பெரிய ஒரு சாதனை தான் அது